ஹலோ ஹலோ சார் இது பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் மதுரைங்களா சார் சார் நான் மாட்டுத்தாவணியில் இருந்து பேசுறேன் சார் பிஎஸ்என்எல் டவர் ஒழுங்காகவே கிடைக்க மாட்டீங்கிது சார் நெட்வொர்க் பிஸி நெட்வொர்க் பிஸின்னு வந்துட்டுருக்குது சார் ஆமாம் சார் டவர் டவர் கிடைக்கிதுங்க அதெல்லாம் கரெக்டா தான் சார் இருக்குது இந்த மொ இதெல்லாம் ஆப்பில் தான் இதில் தான் சார் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது எல்லாம் இப்போ வந்து அடுத்தவங்க ஃபோன் போடுறாங்க அப்படின்னா நெட்வொர்க் கனெக்சன் நெட்வொர்க் இதாக இருக்குன்னு சொல்லுது சார் நாட் ரீச்சபிள்னு வருதுங்க ஃபோன் பண்ணுறவுங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறவங்க என்ன சார் இப்படி இருக்குது பிஎஸ்என்எல் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படின்னு நம்மளை இது பண்ணுறாங்க சார் ரொம்ப ரொம்ப பிரச்சினையா இருக்குது சார் பிஎஸ்என்எல் ரொம்ப பிரச்சினையா இருக்குங்க வேறு எதுனா இதுஏயும் பிஎஸ்என்எல் மட்டும் ரொம்ப ப்ராப்பளம் இருக்குது சார் சார் மொபைல் பிரச்சின இல்லை சார் மொபைல்லாம் ஆ புதுசு சார் ஆ ஆ இப்போ தான் சார் எடுத்தது மொபைலு புது மொபைல் தாங்க ஃபோர் ஜி ஃபோர் ஜி சார் ஃபோர் ஜி ஆமாம் சார்

சார் சார் இந்த ஃபோர் ஃபோர்ஜிலேயே ஃபோர்ஜிலேயே மற்ற கம்பனியெலாம் ஃபுல்லா வருதுங்களே இப்போ இது மட்டுந்தான் இதா இருக்குது நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது சார் ஃபைவ் ஜி கிடைக்குங்க சார் இது எ எது இருந்தாலும் இப்போ மறுபடி மற்ற கம்பெனி போட்டுருக்காங்கள்ல வோடஃபோன் போட்டுருக்காங்க ஏர்டெல் போட்டுருக்காங்க அதெல்லாம் நல்லாயிருக்கு பிஎஸ்என்எல் மட்டுந்தாங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சார் ஃபைவ் ஜி அப்படி தான் சார் இருக்குது ஃபைவ்ஜின்னு இன்னொரு நம்பர் இருக்குது ஃபைவ் ஜி இருக்குங்க அதுவும் அப்படிதாங்க இருக்குது ஆஃபீஸ் வர்றங்க சார் இப்போ இப்போ இதே கம்பளைண்ட் தாங்க வந்துட்டு இருக்குது சார் இப்போ மாத்தனதுலிருந்தே ரெண்டும் ஃபோர் ஜி அப் சரிங்க சார் நேரில் வரணுங்களா சார் ஆஃபீஸ் எந்த இடத்துல சார் சரிங்க சேரி சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் எப்படி சார் இப்போ ஆபீஸுக்கு எப்போ சார் பத்து மணிக்கு மேலே வரலாங்களா தேங்க் யூ சார்